எனக்கு சின்ன வயசில் கோவலன் கண்ணகி கதை பிடிக்கும் படித்திருக்கேன் புக்கில் அதை அப்போல்லாம் படிக்கும்போதுலாம் ஒன்றும் புரியலை கொஞ்சமாக படித்து அதை தெளிவா தெ தெரிஞ்சுக்கினேன் எல்லாம் தெளிவாக தெரியணும்ன்னு சொல்லி நெனைச்சிட்ருந்தேன் மனசில் அது திருவண்ணாமலையில் புத்தக கண்காட்சி போட்டாங்க அதை வாங்கினா இதில் இருக்குது சிலப்பதிகாரத்தில் இந்த கண்ணகி கோவலன் கதை இருக்குது இதை பார்க்கறங்க எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது அதை வாங்கி படித்தேன் நல்லா விரிவாக படித்த பிறகு நல்லாவும் புரிஞ்சுது மனதுக்கு மகிழ்ச்சியாகவும் இருந்தது இப்படி எல்லாம் இருந்திருக்காங்க கண்ணகி அதனால தான் இவங்களுக்கு இங்கே போய் செலை வெச்சுருக்காங்க சென்னையில் இது என்ன மெரினே பீச்சில் மெரினா பீச்சில் அவங்களுக்கு சிலை வெச்சுருக்காங்க அதனால் எங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்ணகி கோவலன் கதை அதை படித்து தான் நல்லா விரிவாக புரிஞ்சுக்கினேன் மனதுக்கு நல்லா பதிஞ்சு போச்சு ஒ நிம்மதியாகவும் இருந்தது